வண்டி பஸ்ஸு சௌரியம் இல்லாததுனால் நாங்கள் எதுவும் ஒன்று ஆ எமர்ஜென்சின்னு ஆஸ்பத்திரி போகிறதுக்கு வரத்துக்கு சுகாதார பாதிப்பு இருக்குதுங்க அதனாலேயே லேட்டாகுது ஒரு நா ஒரு எமர்ஜென்சி குழந்தைக்கி உடம்பு சரியில்லன்னு கொண்டு போகிறன்னா சரியான நேரத்தில் பஸ்ஸு கிடையாது அதுவும் பக்கத்தில் இருக்கிற ஹாஸ்பிட்டல் போய் சேரோமுன்னா அங்கே போதுமான வசதியும் கிடையாது டைமுக்கு மீறுனா டாக்ட்ரு இருக்க மாட்டாங்க இங்கே குறிப்பிட்ட டைம் தான் டாக்ட்ரு இருக்காங்க மெயினான ஆஸ்பத்திரி போகிறதுக்கு ரொம்ப லேட்டாகும் எங்களுக்கு அங்கே போனாலும் இங்கே இப்போ ஹாஸ்பிட்லு இருக்குதுல்ல ஏன் அங்கே வரீங்கன்னு அப்படியும் கேட்கறாங்க சில டைம் அதனால் போ போக்குவரத்து சௌகரியம் இல்லாதனால் அங்கே ஹாஸ்பிட்டல் போகிறதுக்கு செ சிரமமா இருக்குது அந்த ஹாஸ்பிட்டலும் கொஞ்சம் உள்ளே தள்ளிதான் இருக்குது அவுட்ரில் ஊரை விட்டு கொஞ்சம் உள்ளே த தள்ளிதான் இருக்குது அங்கே போனாலும் மற்ற ஆஸ்பத்திரியில் இருக்க சௌகரியமெல்லாம் இங்கே க அதிகமாக இல்லை ஒரு எமர்ஜென்சி இன்ஜக்ஷன் போடுறதுலேருந்து மாத்திர மருந்து கொடுக்கறது டாக்ட்ரு ஃபெசிலிட்டி நர்ஸ் ஃபெசிலிட்டி குறிப்பிட்ட டைம் வரைக்குந்தான் ஒரு எமர்ஜென்சி பக்கத்தில் இருக்கிற எதாது கொண்டு போகலானாலும் மற்ற நேரத்தில் வந்து அங்கே டாக்ட்ருங்களோ நர்ஸுகளோ கிடையாது சமீபத்தில் நாங்கள் போயிட்டு வந்த கூட ஊசி கூட போ கிடையாது கம்பெல் பண்ணி கேட்டதுனால் தான் அதுவும் போட்டாங்க டானிக்கு கேட்டதுக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க நாங்கள் வெளியே வாங்கிக்கிறோம்னு சொல்லி எழுதி வாங்கிட்டு வந்தோம் அதனால் இந்த அரசாங்கம் சம்மந்தப்பட்ட இது வந்து இன்னும் எங்களுக்கு பொதுமக்களுக்கு ரொம்ப தள்ளிதான் இருக்குது